சிவகங் சிவகங்கை மாவட்டத்தில் வந்து கிராமப்புறங்களுக்கு வந்து அதிகமான பஸ் வசதி எதுவுமே இல்லை அதனால வந்து கூலி தொழிலாளியாக அவங்க வந்து வேலைக்கு போறதுகாக பஸ்ஸு வெயிட் பண்ணாங்கன்னால் அவங்க வந்து போகிற டைமுக்கு கரெக்டான பஸ் வசதி இல்லை அதனால வந்து அவங்க வந்து எப்புடின்னா வந்து பைக் டூ வீலர் வந்து வாங்கி வெச்சிருந்து அதுக்கு பெட்ரோல் போட்டு அதுக்காண்டி அவங்க வந்து அதனால அவ்வளோ காசு வேஸ்ட்டாகாது மற்றபடி பஸ் வசதி வந்து அந்தளவுக்கு எதுவுமே இல்லை கிராமப்புறங்களில் அவங்க வந்து ஒன்று இல்லைனா வந்து நடந்து போகணும் அப்படி இல்லைனா வந்து டூ வீலரில் போகணும் பஸ் வசதி வந்து ரொம்ப குறைவு சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுபோக வந்து ஃபேக்ட்ரி கெமிக்கல் ஃபேக்ட்ரி ஒன்று கோயில் ஒன் பக்கத்தில் அதுலருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து அதோடய கெமிக்கலோடய அந்த எஃபெக்ட் பரவி எல்லாருக்கும் தோலில் வந்து தோல் சம்பந்தமான வியாதி அந்த மாதிரி வந்து நிறையா மூச்சுத் திணறல் அதுமாதிரி நிறையா எஃபெக்டாகருக்கு அது வந்து கொஞ்சம் வந்து அதை வந்து அந்த கெமிக்கலை வந்து ரொம்பவும் வந்து எஃபெக்ட்டிவாக ஆயிருக்கனால் அங்கே சுத்துப்புறத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு தூக்கம் ஒன் ஆர் டூ கிலோமீட்டரில் இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி வந்து வந்து நிறையா பாதிப்புகளிருக்கு அதுக்கும் வந்து மா ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடலில் வந்து நிறையா டெக்னாலஜி வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா நல்லாயிருக்கும் மற்றபடி வந்து மா ஹாஸ்பத்தரி வந் பொறுத்த வரைக்கும் வந்து டெக்னாலஜி அதிகப்படுத்துனால் நல்லாயிருக்கும் மற்றபடி வந்து இப்போதிக்கி இருக்குது ஓகே இதோடய கொஞ்சம் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்